நான் வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு ஒரு ஸ்பீக்கர் வந்துட்டு ஆட்ரு பண்ணிணேன் அந்த ஸ்பீக்கர் வந்துட்டு ஆட்ரு பண்ணிகிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணும் போது இது மொபைல் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு பாட்டு கேட்கும் போது அது வந்து சரியாக இதாக கேட்கல அப்புறம் வந்துட்டு எனக்கு சாங் கேட்குறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ஆட்ரு பண்ணி வாங்கினதாச்சே சொல்லிட்டு ஆசையாக போட்டோம் அப்போதான் சரியாக கேட்கவே இல்லை அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப திங்க்ஸெலாம் அதிகமாக ஆட்ரு பண்ணுறது இதெலாம் ரொம்ப பிடிக்கும் யூஸ்வலாக வந்துட்டு மியூசிக்கு அது டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் நிறைய ஸ்பீக்கரை வச்சுட்டு கேட்குறது அந்த மாதிரி தனியாக இருக்கும் போது நிறைய சாங்ஸ் கேட்குறது அந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு அந்த ஸ்பீக்கர் சரியாக வந்து இதாகல அப்போ ரொம்ப சேடாக இருந்துச்சு என்னடாக இது ரொம்ப லைக் பண்ணி வாங்கினோம் ஆனால் அது கேட்கல அப்படிங்கும் போது ரொம்ப சேடாக இருந்துச்சு அந்த ஸ்பீக்கர் இது மட்டும் சரியாக இதாகலை மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப இன்ட்ரஸ்டிங்னா எனக்கு மியூசிக் தான் எப்போவுமே சாங்ஸ் தான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அடுத்தது வந்துட்டு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் தனியாக இருக்கும் போதெலாம் நிறைய நிறைய யோசிக்க நிறைய விஷயங்கள் யோசிக்கின்ற மாதிரி இருக்கும் அப்போலாம் சாங்ஸ் கேட்டால் ரிலாக்ஸாக இருக்கும் அப்போ தான் நிறைய சாங்ஸ் கேட்கும் போது சரி மற்றவங்களுக்கும் டிஸ்டப்பாக இருக்கற கூடாதுன்னு தான் நம்ம வந்துட்டு ஸ்பீக்கர் கேட்டு இது பண்ணுவோம் அப்போதான் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு